எங்கள் வீட்டில் கழிப்பறை இல்லை இதனால் வந்துட்டு நாங்கள் வெளியே போய் தான் ரொம்ப கஷ்டபட்றோம் இதனால் வந்துட்டு எங்களுக்காகட்டும் இல்லை குழந்தைகளுக்காவட்டும் நிறையா வந்துட்டு நோயெல்லாம் வந்திருக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நாங்களே வெளியே போகணும்னாக்கூட ஒரு நைட் டைமில் போகணும்னாலும் வெளியே போய் கஷ்டபட வேண்டியதாயிருக்கு ரொம்ப சிரமபடுறோம் இதே வந்துட்டு வெளியூர்லேருந்து வீட்டுக்கு ரிலேட்டிவெல்லாம் வந்தால் அவர்களும் வெளிய போக வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது இதனால் வந்துட்டு நிறையா சங்கடத்துக்கு உள்ளாகிறோம் ரொம்ப சிரமபடுறோம்